எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் நான் வந்து சின்னப் பெண்ணா இருக்கும் போது வந்துட்டு கலைஞர் டிவி அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு அதில் வந்துட்டு எப்படின்னா நாங்கள் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா நைட் டைமில் எல்லாம் சீரியல் பார்ப்போம் சண்டே அப்படின்னா நிறைய புதுசு புதுசாக நிறைய எப்படி சொல்வது ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டாக இருக்கும் அந்த ஷோஸெலாம் நிறைய ஷோஸெலாம் பார்ப்போம் சண்டே அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லா

நைட் ஆச்சுனாலே ஒரு ஆறு மணி ஆச்சுனாலே டிவி போட்டிருவோம் போட்டுவிட்டு சீரியல் எல்லாம் ஃபுல்லாக பார்ப்போம் பத்து மணி வரைக்கும் விடாமல் பார்ப்போம் இதுதான் நாங்கள் வந்து பண்ணுறது இப்போது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து எல்இடி டிவி இருக்குது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னான்னா ஃபுல்லாக பிக்பாஸ் தான் அது வந்து எப்படின்னா ரொம்ப இதாக போயிகிட்டே இருக்கும் நல்லா பார்க்க இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் போயிகிட்டே இருக்கும் அந்த டிவியை தான் திருப்பி நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா மொபைல்லையே நம்ம வந்துவிட்டு எ எந்தப் படம் மூவியெல்லாம் எந்த மூவி வந்தாலும் நம்ம வந்து மொபைல்லேயே பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் இப்போ வந்து அந்த நாலேஜெலாம் வந்துருச்சு முன்னாடியே இருந்துச்சு ஆனால் அதிகம் அப்போ யாரும் மொபைலில் பார்க்க மாட்டாங்க டிவியில் தான் பார்ப்பாங்க டிவியில் எப்போப் போடுவாங்க தீபாவளி எப்போ வரும் பொங்கல் எப்போ வரும் தீபாவளிக்கு அந்தப் படம் போடுறாங்க பொங்கலுக்கு இந்தப் படம் போடுறாங்க அப்படிங்கற ஆர்வமெலாம் ரொம்பவே இருந்துச்சு அந்த ஆர்வத்தோடயே போய்விட்டு நாங்கள் போய்விட்டு பார்ப்போம் எல்லாம் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு படம் ரிலீஸ் ஆச்சா ஏய் படம் வந்துருச்சாடா குடுறா நான் ஏற்றிக்கிறேன் எனக்கும் ஏற்றிக் கொட்றா அப்படின்னு சொல்லிக் கேட்டு நம்ம மொபைல்லையே பார்த்திக்குறோம் இப்போயும் சண்டேயெலாம் நிறைய நிறைய ஷோஸ் போடுறாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆர்வமாகவும் இருக்கும் புதுசு புதுசாக க நிறைய கண்டுபிடித்து பண்ணியிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னால் அது வந்து கொஞ்சம் நாலேஜாகவும் இருக்கும் அதைப் பார்த்தா நமக்குக் கொஞ்சம் நாலேஜும் வளரும் அந்த மாதிரிலாம் அது வந்து இருக்கும் டிவி பார்க்கறதுங்கறது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் ஆனால் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னால் டிவி மட்டுமே அப்படிலாம் இருக்கக் கூடாது நம்ம அந்த மாதிரி டிவியில் வந்துட்டு நம்ம சீரியல் இதை மட்டும் பார்த்துட்டே இருந்திரவும் இருக்கக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் நியூஸெலாம் வைச்சு பார்க்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்வாங்க நானும் பார்ப்பேன் நியூஸெலாம் பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் இப்போது தான் நெறய இப்போ தான் வந்துவிட்டு எதுவாக இருந்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு ஃபோனு மட்டும் தான் அப்படிங்கற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு டிவியை யாரும் அவ்வளாக்கா எதிர்பார்க்கறதில்ல ஏதோ போர் அடிக்கிற டைமில் டிவி பார்ப்போம் ங்க அவ்வளதான் நானும் அப்படி தான் போர் அடித்தா மட்டும் தான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இதிலேருந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆண்டனாவைத் திருப்பி டிவியை பார்த்த அனுபவம் பற்றி கூறுங்கள்னால் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல அதனால் எனக்குத் தெரியலை கரெக்டாக அப்புறம் என்ன சொல்றதுன்னால் டிவி பார்க்கலாம் தப்பில்லை கரெக்டாக பார்க்கணும் டிவியேவும் இருக்கக்கூடாது மொபைல்னா மொபைலாவும் இருக்கக்கூடாது அப்பப்போ நம்ம நம்ம வேலையை கரெக்டாக அந்தந்த டைம்க்கு பண்ணணும் டிவியை மட்டுமே பார்த்துட்டேவும் இருக்கக்கூடாது ஆனால் டிவி பார்க்கறது ஒரு ஒரு வகையான இது தான் அப்படின்னு சொல்லலாம் அவ்ளவு தான்